வேலை பார்க்குறவங்கன்னு சொல்லப் போனால் தொழில் இதில் ஒவ்வொரு வகையான மொழி பேசுகிற மாதிரி இருக்கும் இங்கே நம்ம ஊரில் வேலை பார்க்குறவங்க விவசாயம் பண்ணுறவங்க நாற்று நடுறவங்க சும்மா கடை வச்சுருக்கவங்க இங்கனகுள்ளே மீன் வியாபாரம் பண்ணுறவங்க இங்கே உள்ளவங்க எல்லாருமே கட்டாயம் வந்து தமிழ் மொழி தான் பேசுவாங்க எல்லாமே பொருளாதாரத்தில் வந்து நம்ம வேலைக்கு ஒவ்வொரு இடத்துல போவோம் அங்கே வந்து வேறு மாதிரி மாதிரி தான் பேச வேண்டியதாக இருக்கும் இப்போ ஒரு இப்போ ஐடி கம்பெனிலாம் வெளியூர் எல்லாம் நம்ம வேலைக்கு போகணுன்னா வச்சுக்கோங்களேன் அங்கேலாம் வந்து கட்டாயம் இங்கிலீஷ் தான் நம்ம ஃபுல்லாக பேசியே ஆகணும் அதிகமாக அந்த ஓரளவு தமிழ் பேச விடுவாங்க ஓரளவு இங்கிலீஷ் பேசுவாங்க புதுசாக வந்து லேங்குவேஜ் இதுல எல்லாம் ஹிந்தி சேர்த்துருக்காங்க அப்புறம் சொல்லப் போனால் பொருளாதாரத்தில் எல்லாருமே வந்து தமிழ் தான் பேசுவாங்க இப்போ நம்ம எங்கேயாச்சும் வெளியூர் எங்கேயாச்சும் ஒரு ட்ராவல் பண்ணணும் போல் இருக்கு அப்படின்னு வெளிய போனால் அஞ்சு அந்த ஊரில் அவங்க வேறு லேங்குவேஜ் பேசுவாங்க தமிழ் மொழி இல்லாமல் வேறு பேசுவாங்க அந்த இடத்து அந்தந்த இடத்துக்கு நம்ம அப்பப்போ மாற்றிக்கணும் ஆனால் தமிழ் மொழி வந்து எல்லாருமே இப்போ பேசிக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாருமே வேறு என்ன சொல்லணுன்னா வேலை பார்க்குற இடத்துல சொல்லப் போனால் வேறு வேலை பார்க்குற இடத்துல இப்போ ஐடி கம்பெனி எல்லாம் போனால் இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி இருக்கும் அப்புறம் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி எல்லாம் போனால் ஒரு சில வார்த்தைகள் தான் இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி இருக்கும் மற்றபடி எல்லாருமே வந்து தமிழ் தான் அப்பையிலேந்து இப்போ வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டே இருக்காங்க பொருளாதாரத்துலையும் சரி தொழிலில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து தமிழ் தான் பேசுகிறாங்க